நபார்டு மூலியமாக நம்மளுக்கு எங்களுக்கு பார்த்தம்னா இங்கே விவசாயம் பண்ணுறக்கு நல்லா அங்கேருந்து இது கொடுக்குறாங்க அப்போ நாங்கள் வந்து டெய்லியும் அந்த அந்த விவசாய இதுக வந்து நாங்கள் ஒரு ஒரு பருவத்துக்கு தகுந்தமாதிரி ஒரு சாகுபடி பண்ணுறப்பையும் சரிங்க ஒரு இது காய்கறி போடுறப்பையும் சரிங்க அங்கேருந்து கிடைக்கிற பொருளுகளை வச்சு அதேவச்சு நாங்கள் வா ப பயன்படுத்துறனால எங்களுக்கு விவசாயத்துக்கு வந்து நல்ல ஒரு ஒத்துழைப்பாக இருக்குதுங்க இந்த அரசு மூலியமாக அது அதேமாதிரி பார்த்திங்கனா இந்த கொடி வகையில் எடுத்துகிட்டனம்னாங்க இப்போ அவரை புடலங்காய் மொ புடலங்காய் ஐட்டமெல்லாம் பார்த்தம்னாங்க அங்கே கிடைக்கிற அந்த அந்த இது யூரியா இது சாகுபடிக்கு நல்ல ஒரு அரசாங்கம் வந்து எங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்குதுங்க அது நான் எங்களுக்கு ரொம்ப சப்போட்டாக இருக்கிறது அது அதை வந்து நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருப்பங்க ஒவ்வொரு இதையும் வந்து கரெக்டாக அந்த அந்த பருவகாலத்துக்கு தகுந்தமாதிரி ஒவ்வொரு சாகுபடிக்குத் தகுந்தமாதிரி நாங்கள் போட்டுத்தான் அதை எடுத்துக்கிட்டு இருக்குறங்க இதுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்குதுங்க அரசாங்கத்துக்கிட்ட இருந்துங்க